பிஎம் போஷான் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்து திட்டம் இது பிரதமரோட திட்டத்தின் கீழ் வந்துருக்கு எட்டாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உணவில் வந்து ஊட்டச்சத்து உணவுகளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை கருத்து இதுவந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவையில வந்து சொல்லிருக்காங்கள் பிஎம் போஷான் திட்டத்தை பற்றி எனக்கு இதுதான் தெரியும்